இப்போது எங்கள் பகுதியில் வந்து பஸ் கார் டூவீலர் அப்புறோம் ட்ரெயின் இது எல்லாமே இருக்கு நா அதில் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணுறது வந்து டூவீலர் தான் ஏனால் டூவீலர் வீட்டில் இருக்குதுன்றதினால அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் பகுதியில் எல்லாரும் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது எது அப்படினா பஸ் தான் அது அது வந்து எல்லா ஊருக்கும் வந்து டைரெக்ட் பஸ் இருக்கு இங்கேருந்து ஸோ வந்து அவங்க எல்லா பகுதிக்கும் ஈஸியாக வந்து ரீச் ஆக முடியுது ட்ரெயினும் வந்து எல்லா சைடும் போகுது இருந்தாலும் வந்து ட்ரெயினை விட பஸ்ஸில் தான் பொதுமக்கள் போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படறாங்க ஏனால் வந்து அது சீக்கிரம் நம்ப போய் ரீச் ஆகிடலாம் அப்படிங்கறதுனால இப்போது பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழைய பஸ்ஸாக இருந்துச்சுனா ரொம்ப டிலே ஆகும் நம்ப போகிற இடத்துக்கு போய் சேருறதுக்கு அதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் அப்புறோம் அது மாதிரி ஃபை ஸ்டாப் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போய்டலாம் எங்கேயாவது லாங்காக போகணும்னா பஸ் திடீர்னு நின்று போகும் அதெலாம் இருக்கும் இதெலாம் வந்து பஸ்ஸில் நடக்கிற பிரச்சினைங்க ட்ரெயினில் ஏறினோம்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்காது நமக்கு அது பிடிக்காது இதெலாம் வந்து ட்ரெயினில் நடக்கிற விஷயம் ட்ரெயினில் வந்து க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க அங்கங்கே இது பண்ணுறது எச்சில் துப்புறது இதெலாம் வந்து ட்ரெயினில் இருக்கும் ஸோ அதில் நம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டோம் அதோடய தரம் வந்து நம்ப போயிட்டு வரலாம் அதோடய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது நமக்கு கம்ஃபர்ட்டபிள்லாக இருக்கும் ஸோ நம்ப அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இது இல்லாமல் வந்து டூவீலரில் வந்து இங்கேயே வந்து டிஸ்ட்ரிடிக்குள்ளேயே போகணும்னா டூவீலரில் போய்ட்டு வந்துறது ரொம்ப பெட்டராக இருக்கும்